ஆ ஹலோ ஆ ஹலோ மேம் மேம் நாங்கள் வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு உங்கள் கடையில் தான் மேம் வந்துட்டு அரிசி வாங்கினோம் நல்ல சூப்பராக இருக்குது அப்படினு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க மேம் ஹோட்டல் வந்துட்டு இப்போ நாங்கள் புதுசாக ஒன்று ஆரமிச்சுருக்கோம் மேம் அந்த ஹோட்டல் ஆரமிச்சிருக்கிறது வந்துட்டு அரிசி தேவை மேம் இட்லி அரிசிக்காக வேணும் மேம் உங்கள் கடையில் வந்துட்டு என்ன என்ன வெரைட்டிஸ் அரிசி இருக்குது மேம் மேம் எனக்கு வந்துட்டு பத்து கிலோவில வந்துட்டு ப்ரவுன் ரைஸ் மேம் அப்புறம் வந்து ஜாஸ்மின் அரிசி இந்த ரெண்டு அரிசியும் எனக்கு வேணும் மேம் உங்கள் கடையில் இருக்கா மேம் எனக்கு டூ டேஸ்க்குள்ளே எனக்கு வேணும் மேம் நான் வந்துட்டு ஆளுங்களை அனுப்புகிறேன் மேம் ஆளுங்களை அனுப்பி வந்துட்டு வாங்கிக்கிறேன் மேம் ம் எவ்வளோ ம் ஓகே மேம் எவ்வளோ மேம் ம் ஓகே ஆ ஓகே மேம் உங்கள் கடை வந்து நல்லாயிருக்கும் அப்படினு சொன் ஆ மேம் உங்கள் கடை வந்து நல்லாயிருக்கும் அப்படினு சொன்னதினால தான் மேம் நாங்கள் வந்துவிட்டு வாங்குகிறோம் வழக்கமாக வந்துட்டு வாங்குகிற கடைனு தான் மேம் கொஞ்சம் வாங்குகிறோம் கொஞ்சம் குறச்சு சொல்லுங்க மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஆ ஓகே மேம்